ஹெச்டிஎஃப்சி பேங்க் உங்களுக்கு என்ன தகவல் தேவைப்படுது ஆ சொல்லுங்கள் ம் ஓகே ம் ம் ஓஹோ

ஆஆ ம்ம் சரி தம்பி எஜூகேஷன் லோன் நம்ம பேங்க்கில் கொடுத்துட்டுதான் இருக்கோம் ஒன்றும் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் சர்ட்டிஃபிகேட்ஸுலாம் கையில் வைச்சிருக்கீங்களா உங்கள் எஜுகேஷன் சர்ட்டிஃபிக்கேட்ஸு உங்கள் மார்க் சீட்டு அந்த மாதிரில்லாம் வைச்சிருக்கீங்களா

ஆ ஓகே இன்கம் சர்ட்டிஃபிக்கேட்டுலாம் வைச்சிக்கோங்க அப்புறம் நீங்கள் தான் உங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டா ஆ அதை மறக்காமல் எடுத்து வைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்ட்டிஃபிக்கேட்டுலாம் எடுத்து வைச்சிக்கோங்க ஆ எனக்கு நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க டிரிபிள் இ எலக்ட்ரிக்கல் டிப்பார்ட்மெண்ட் படிக்க போகிறீங்க இல்லையா ஆ கடலூரில் ஓகே அந்த காலேஜில் வந்து அந்த ஃபார்ம் ஒன்று தருவாங்கப்பா நீங்கள் ஜாயின் பண்ணுறப்போ அந்த ஃபார்மை வந்து நீங்கள் அவுங்கள்ட்ட கொஞ்சம் ரெக்குவஸ்ட் பண்ணி கேட்டு வாங்கிட்டு வந்துடுங்க ஏன்னா அந்த ஃபார்ம் வந்து இங்கே தேவைப்படும் அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க புரியலை தம்பி டீச்சிங்குலையா ஓகேப்பா ஓகேப்பா அப்பா ஏதாவது லோன் எடுத்திருக்காங்களா

ஓகேப்பா அப்பா கவுர்மெண்ட் ஜாபா ஆ சரிப்பா சரிப்பா ஆ வேறு வீட்டில் அம்மா அம்மா ஏதாவது வேலை வேலைக்கு போகிறாங்களாப்பா ஆ ஓகே ஓ நீங்கள் உங்கள் சிபில் கொஞ்சம் செக் பண்ணணும் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொஞ்சம் இது பண்ணுறீங்களா ஆ அதெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் ஆ

சிபில் உங்களுக்கு ஆ நான் அதான்ம்பா நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் சென்ட் பண்ணி விடுங்கள் நான் வந்து இங்கே செக் பண்ணி பார்க்குறேன் உங்களுக்கு சிபிலில் எப்படியும் எழுநூறு இருக்கும்ங்கிறீங்க எதுவும் பிரச்சனை வராதுன்னு நெனைக்கிறேன் ஒரு வேலை பிரச்சனை இருந்தாலும் பார்த்து இது பண்ணிக்கலாம் பட் நான் என்னென்னு செக் பண்ணிட்டுதான்ம்பா சொல்ல முடியும் நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் மட்டும் அமுச்சிவிட்டுருங்க அது எப்படியும் ஒரு த்ரீ மன்த்ஸ் கிட்டே ஆகும்பா அது பிராசஸ் நடக்குறதுக்கு ஆமாம் த்ரீ மன்த்ஸ் கிட்டே ஆகும்பா உன்னோட சர்ட்டிஃபிக்கேட்டுலாம் வேணும் அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்க்குணும் நான் இங்கே கண்டிப்பாக நான் கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்குற மாதிரி பண்ணி தர்றேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சிபில் எல்லாம் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிச்சிடலாம் ஓகே நீங்கள் வேறு எதுவும் நீங்கள் வேறு எதுவும் லோன் எடுக்கலைல்ல சார் ம் ம் ஓகேப்பா ஓகேப்பா ஏன்னா லோன் இருந்தால் அதில் சிபில் கொஞ்சம் குறையுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆ சரி ஓகே நான் என்னென்னு பார்த்துட்டு சொல்கிறேன்பா நீ அக்கௌண்ட் நம்பர் மட்டும் மறக்காமல் அமுச்சிவிடுங்க உங்கள் காலேஜில் போய் சர்ட்டிஃபிக்கேட் கேட்டுருங்க உங்களோட சர்ட்டிபிக்கேட்லாம் எல்லாத்துலேயும் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வைச்சிக்கோங்க ஆ அப்புறம் ஃபோட்டோ ஒரு நாலு வேணும்பா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆ நாலு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கங்க எல்லாத்துலேயும் ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கங்க முக்கியமாக உங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு ரெண்டும் வேணும் ஆ அப்புறம் வந்து உங்களோட வீட்டு வருமான ரசீது அதெல்லாம் எடுத்துக்கங்க ஆ பின்னாடி பிறகு நீங்கள் உங்களோட எஜுகேஷன் சர்ட்டிஃபிக்கேட்டுலாம் கொஞ்சம் எடுத்து வைச்சிக்கோங்க எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு எடுத்துக்கங்க நான் உங்களுக்கு பார்த்துட்டு உடனே அப்டேட் பண்ணுறேன் ஆ சரிப்பா நான் எல்லாத்தையும் உங்களுக்கு டாரிஃபாவே கொடுத்துட்றேன்பா மொத்தமாக எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கையில் கிடைக்கும் நீங்கள் அதை எப்படி தவணையாக கட்டணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் ஓகேப்பா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை அழைத்ததற்கு நன்றி